ஹலோ சார் வணக்கம் சார் அம்சவள்ளி ஹோட்டலா ஆ ஆமாம் சார் அம்சவள்ளி நம்ம சிந்தாமணி ஏரியா தானே சார் ஆ சிந்தாமணி ஏரியா தானே ஆ அதான் சார் இங்கே வாகைகொளத்துலேருந்து பேசுகிறேன் சார் சார் எனக்கு வந்து இப்போ நூடுல்ஸ்ஸு ஒன்று ஒரு சிக்கன் ரைஸு ஆமைக்குஞ்சி கறி பீட்ஸா பீட்ஸா பீட்ஸா ஒன்று நோட் பண்ணிக்கிறீங்களா சார் ஆ பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இட்லி ரெண்டு கொஞ்சம் கெட்டிச் சட்னி ஆ ஆமாம் சார் ஆமாம் அதை பார்த்தீங்கன்னா பீட்ஸா வந்து ஒன்று வந்து சிக்கன் பீட்ஸா ஒன்று வெஜ்ஜு பீட்ஸா போட்டுருங்க அதில் ஆமைக்கறி வந்து ஃப்ரை பண்ணிடுங்க கொஞ்சம் லைட்டாக ஆனியன்னு எதுனா போட்டு கொஞ்சம் பெப்பர் நல்லா போட்டுருங்க ஃப்ரை பண்ணிடுங்க இட்லி இட்லி ரெண்டு மட்டும் போதும் இட்லி ரெண்டு மட்டும் போதும் ஃப்ரைட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ஸே போட்டுருங்க நார்மலில் வேணாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ஸே போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக காரமாக அது மாதிரி மட்டும் போட்டுருங்க எப்போ சார் வரும் ஒரு மணி நேரம் ஆகுமா சேரி ரைட்டு ஓகே ஓகே ஓகே கொஞ்சம் வேகமாக மட்டும் கட்டுங்கள் ஆ சரி ஓகே கொண்டு வாங்க கொண்டு வாங்க ஓகே